ஹலோ ஃபுல் நெய்வேலி ஃபுல்டைம் ஓட்டலாங்க ஆ நாங்கள் பேர்பெரியான் குப்பத்துலருந்து பேசுறேங்க எங்களுக்கு ஒரு நைட் ஏழு மணிக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குங்க டின்னர் வேணும் சப்பாத்தி பரோட்டா போ சிக்கன் மசாலா சிக்கன் பிரியாணி

சப்பாத்திக்கு சன்னா வேணுங்க அது நாங்கள் கூகுள் பே உங்களுக்கு பணம் எவ்வளோங்க ஒரு மூணாயிரம் தரேங்க இருபது சாப்பாடு வேணும் எங்கள் அட்ரெஸ் மென்ஷன் பண்ணிட்டுங்களா பேர்பெரியான் குப்பம் பாலசுந்தரி போஸ்ட் பேர்பெரியான் குப்பங்க